நான் வந்து பார்த்தீங்கனா ஆர்என்ஃபைவ் பிடூ வாங்க போ வாங்குவேன் அதை வாங்கிட்டு எங்கே போவீங்க போ ரொம்ப சீக்கிரமாக பார்க்கணும்னா இந்த லடாக் போகணும் லடாக் தான் என் லட்சியம் எல்லாம் அப்புறோம் பார்த்தீங்கனா இந்த தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தாஜ்மஹால் போகணும் அப்படியே ஒரு மாசத்தில் ஒரு ட்ரிப்பு போட்டுரணும் அது லாங்காக இதன் மூலம் பார்த்தீங்கனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லட்சியமாயிருக்கும் அந்த இடத்தை நான் ஏன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கனா அந்த லடாக் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க அதனால அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு மனது ஒரு நிறைவு வச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட அதே மாரி நானும் ஒரு லாங் ட்ரிப்பு போயிட்டு அது ஏன் கோல்லை நான் அச்சீவ் பண்ணணும் அது வந்து எனக்கு ஒரு இன்றிமையாத ஒரு இடமாருக்கு முதல்ல நானும் நான் மட்டும் வண்டி வாங்கிட்டு அப்புறோம் ஏன் ஃப்ரண்ட்ஸ்கெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு நான் ஒரு பெரிய லாங்க் அதான் அந்த ட்ர ரெய்டு போயிட்டு இந்த ரெய்டாலா நான் நிறைய விஷயங்களில் கற்றுக்க முடியும் என்னால் அந்த அந்த இது போய் நான் முதல்ல பார்த்தே ஆகணும் அது எனக்கு ரொம்ப ஒரு ஆம்பிஷன்னாருக்கு அது அது எதுக்கு எனக்கு சொல்கிறதுன்னு பார்த்திங்கனா லடாக்கு வந்து அங்கே நிறையா இந்த பனி பனி மலையிருக்கும் அப்புறோம் இந்த ஆறுருக்கும் அப்புறோம் நிறையா இந்த குளிர் பிரதேசமாயிருக்கும் அந்த இடத்துல அந்த பைக்கைலாம் ஓட்டிட்டு போனால் சூப்பராயிருக்கும் அதனால் ஸோ அந்த இடத்த எனக்கு பார்க்கணும் அவ்வளோ தான் ஒரு லட்சியமாகவே இருக்குது எனக்கு அது எப்படின்னா அந்த கோல்லை நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அதனால அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாயிருக்குன்னு நினைக்கிறேன் ம ம ஃபர்ஸ்டு வண்டி வாங்கிட்டு அப்புறோம் நானும் அந்த கோலை அச்சீவ் பண்ணுவேன் அப்புறோம் தாஜ்மஹால் பார்த்தீங்கனா நிறைய பேர் லவ்வர்ஸு லவ்வர்ஸுலாம் போகிறாங்க அது மாரி ஒரு வியூவ் அங்கே நல்லாயிருக்கு அதே மாரி பார்த்தீங்கனா நம்மளும் போயிட்டு அங்கே பார்த்துட்டு நம்ம லைஃப்பான நம்ம லைஃப் பார்ட்னரை கூட்டுகிட்டு நம்ம சொந்த வண்டியில் போயிட்டு அந்த இடத்த பார்த்துகின்னு அதெலாம் ஒரு லைக்கு ஃபீல் அதெலாம் இப்படின்னே அது எப்படியாது அதை பார்த்தே ஆகணுன்னு தான் எனக்கு ஒரு ஆம்பிஷன்னே எல்லாம் எனக்கு அது தான் ஸோ எனக்கு இந்த லடாக்கு அப்புறோம் இந்த தாஜ்மஹால் இது ரெண்டுத்தியும் நான் பார்த்துருவேன் கூடிய சீக்கிரத்துலேவே என் கோல்லை நான் அச்சீவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அளவில் நானும் சக்ஸஸ்சாகி வருவேன் ந நன்றி